நான் கொடுத்துருக்கறேன் என்னோடய கஸ்டமருக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீடெல்லாம் வெச்சு முத்து இதெல்லாம் வெச்சு தெச்சு கொடுக்கறதெல்லாம் பண்ணியிருக்கேன் சில டைமு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்க வந்து நைட்டு கொண்டு வந்து இரவு நேரத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போது வந்துட்டு மிஷி இதில் வந்து தையல் மிஷினில் உக்கார முடியாது அந்த டைமில் இருக்கும்போது பைப்பிங் மாதிரி வெச்சுக்குடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் கையிலையே வெச்சு கொடுத்துருக்கறேன் அது அவங்களுக்கு எப்டி வந்து கஸ்டமர் வந்து சிறப்பாக கேட்கறாங்களோ அதுமாதிரி என்னுடைய திறமையை பயன்படுத்தி வந்து அவங்களுக்கு நான் எந்த செஞ்சு கொடுத்துருவேன் அதனால ம எனக்கு வந்து என் கஸ்டமருங்க வந்து இவங்க எது ஸ் கொடுத்தாலும் செஞ்சுருவாங்க அப்படினுட்டு எனக்கு இதை சொல்லியிருக்காங்க